முந்தைய காலகட்டத்திலலாம் வந்து ஆண்கள்தான் வேலைக்குப் போவாங்க பெண்கள் வீட்டில் இருப்பாங்க இன்றைக்கு இருக்கிற காலகட்ட சூழ்நிலைக்கு ரெண்டு பேருமே வேலைக்குப் போனால் தான் குடும்பத்தை வந்து ஓட்ட முடியும் இன்றைக்குப் பெண்களும் ஆண்களுக்கு நிகராக படித்துட்டு அவங்க அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு வேலைக்குப் போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய வருமானத்தை ஈட்டி குடும்ப வளர்ச்சிக்காகப் பயன்படுத்துகிறாங்க இதனால ஆண்களும் பெண்களுடைய கஷ்டத்தைப் புரிஞ்சுக்கிட்டு வீட்டு வேலையை சரி சமமாக எடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால இன்றைக்கி குடும்பம் நல்லபடியாக போயிட்டு இருக்குது இதைப் பார்க்குற குழந்தைகளும் அப்பா அம்மாவை அனுசரித்து ஒரு நல்ல குடும்பமாக போயிட்டுருக்குது